ஹலோ ஆ முருகேசன் ஆசாரியா இல்லைண்ணா அந்த மரக்கடையிலேருந்து பேசுகிறேன் அந்தோனிசாமி மரக்கடை அண்ணா இந்த இங்கே கல்யாண ஆட்ருக்கு க கட்டில் சோஃபா சேரு அதெல்லாம் செய்ய வேண்டியதிருக்குது செஞ்சிடலாமா இல்லை சார் மூணு மரம் இருக்குது எந்த இதில் நல்ல குவாலிட்டியாக இருக்குமோ அந்த மரத்தில் போட்டுக்கோங்க தேக்கில் இருக்குது பர்மாவில் பர்மாவில் இருக்குது அடுத்த பூச மரம் இருக்குது வேப்ப மரம் ஒன்று இருக்குது எதில் நல்ல கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குமோ அந்த மரத்தில் பார்த்து செஞ்சுருங்க நீங்கள் சரி சரிண்ண இந்த எவ்வளோ அமௌண்ட் வருது சரிண்ண சோஃபா அந்தமாதிரி அப்படியா ஆச்சு மொத்தமாதானே வருது இது நான் எனக்கு அடுத்த வாரத்துக்குள்ளே வேணும் கிடச்சிடுமா எப்படி இல்லைண்ண இப்போ நல்லா நீட்டாக பண்ணணும் வேலை கல்யாண வீடு அதுக்காண்டிதான் சரிங்கண்ண அட்வான்ஸ் இப்போ அனுப்பி விட்றேன் மரம் வந்துட்டு உங்களுக்கு வரும் பார்த்துக்கோங்க சரியில்லன்னால் வேறு மரம்னாலும் அனுப்புகிறேன் நான் இல்லைண்ண நான் குவாலிட்டியாகதான் கேரளாலேருந்து இறக்குறேல்ல குவாலிட்டியாகதான் இருக்கும் ஆமாண்ணே இந்த அடுத்த நெக்ஸ்ட் ஆட்ருக்கு இந்த வீட்டுக்கு நெலைக்கதவு டோரு ஜன்னலு அந்த அதெல்லாம் வேணுண்ணே அதெல்லா செஞ்சிடலாமா நீங்கள் செய்வீங்களா ஓகேண்ண கேட்டுக்கிடறேன் கஸ்டமரை பொருத்து நான் கேட்டுக்கிடறேன் அவங்க எது என்ன கேட்காங்களோ அந்த டிசைனில் நீங்களே பண்ணி கொடுத்துடுங்க நான் கூட்டு வரேன் கஸ்டமரையும் அவங்க என்ன டிசைன் கேட்காங்களோ அதே மாதிரி பண்ணி கொடுத்துடுவீங்களா இல்லைண்ண அவங்க கண்ணால் பார்த்தா வாங்குவாங்கங்க ஆமாம் கஸ்டமர் வ அவங்க விருப்பம் அவங்கதான் அவங்க வீடுதான் அது அதனால் அவங்க கூட்டு வரேன் நான் பார்த்து அவங்க என்ன டிசைன் கேட்கறாங்களோ அதே மாதிரி செஞ்சு கொடுத்துடுங்க ஆ சரிண்ண ஓகேண்ணே ஆ சரி